சுற்றுலா தலங்கள்லாம் பார்த்துக்கிட்டீங்னா இப்போ ஊட்டிலாம் பார்த்தம்னா நிறையா மக்கள்லாம் வருவாங்க அதுக்கு அப்புறம் நிறைய இயற்கையெல்லாம் ரசித்து அதில் இருக்கிற வனங்களை எல்லாம் பார்த்து காட்டில் இருக்கிற மிருகங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு வர வெளியூரில் இருந்தெல்லாம் வருவாங்க அது பார்த்திங்னா ஊட்டி வந்து சில இதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அங்கே இருந்து தான் எல்லாம் எல்லாம் ரொம்ப ஊட்டியில் ஃபேமஸ் ஆனது வந்து வரிக்கி அதை வாங்கிறக்கு நல்லா சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க அங்கே சுற் ஊட்டியில் பார்த்திங்னா தங்கும் இடமெல்லாம் ரொம்ப வசதியெல்லாம் இருக்குது போதுமான அளவுக்கு இருக்குது போக்குவரத்து வந்து எல்லாம் ஹீல்ஸ் தான் இருந்தாலும் பரவாலேன்னு மக்கள்லாம் அதை சுற்றி பார்க்கிறக்கு வர்றாங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க கட்டமைப்பெலாம் பார்த்துட்டீங்கனா நல்லா தான் இருக்குது இருந்தாலும் மேற்கொண்டு அங்கே பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம் போதுமான அளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அதனால் வசதிகள் எல்லாம் நிறையா தான் இருக்குது அதிகரித்து தான் இருக்காங்க மக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க போக்குவரத்து பார்த்துட்டீங்கனா நாங்கள் ஃபுல்லாக செக்யூர்டாகதான் பக்கா போலீஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அதனால் செக்யூராக தான் இருக்கும் ஊட்டியில் வந்து நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது பார்த்துட்டீங்கனா அந்த மலைகளை எல்லாம் மேலே இருந்து பார்த்து இயற்கை காட்சிகளாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கேருந்து வர்ற வெளியூரில் இருந்து வரற பயணிகள்லாம் வந்து பார்க்கிற அந்த ஹீல்ஸ் பார்க்குறக்கே வருவாங்க வந்து பார்த்துட்டு அங்கே நிறைய புகைப்படம்லாம் எடுப்பாங்க புகைப்படம் நல்லா இருக்கும் அங்கே எடுக்கிறதுக்கு போக்குவரத்து பார்த்திட்டீங்கனா போகிற மலைகள் மேலே ஏறுகிற மாதிரி தான் இருக்கும் மலைகளில் ஏறி அதில் இருந்து அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அங்கேருந்து ம போகிறது வருகிறது எல்லாம் அருமையாக இருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து முக்கியமாக அங்கே கிடைக்கிறது வந்து வரிக்கி தான் ஊட்டியில் வந்து இந்த வரிக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் இருந்தாலும் அது மக்கள்லாம் அதுக்கு வேண்டியே வாராங்கள் இன்னும் மக்கள்லாம் வெளியூரில் இருந்து அது ஊட்டியப்பற்றி அறிந்துக்கொண்டு சிலபேர் வந்துட்டு தான் இருக்காங்க வந்துட்டு வருவாங்க இந்த பில்டிங்லாம் போதுமானது வசதியும் இருக்குதுனால் கேட்டிங்கனால் இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா மேலும் பில்டிங்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறது போதுமானது மக்கள் வர அளவுக்குலாம் இருக்குது இருந்தாலும் ஊட்டியோடய கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டுத்தான் இருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்குறாங்க சுற்றுலாக்கு வேண்டி இன்னும் பல சுற்றுலா பயணிகள்லாம் இருக்கிற மாதிரி அங்கே நிறையா இதுலாம் இருக்குது அங்கே இருக்கிறது கா கா காடுகள்லாம் டெக்கரேஷன் பண்ணி அங்கே இருக்கிறது செடி கொடிகள்லாம் நீட்டாக கட் பண்ணி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் தான் மக்களுக்குலாம் அதை ரொம்ப பிடிக்குது தங்கும் இடமெல்லாம் பார்த்துட்டீங்கனா பெரிய பெரிய பில்டிங்லாம் நல்லா கட்டி வச்சுருப்பாங்க அழகாருக்கும் அங்கேருந்து வெளியே பார்த்தா நல்லா இயற்கை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதலாம் வெளியே இருந்து யானையெலாம் இந்தாண்டு போகிறதுலாம் பார்த்திங்னா ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கேருந்து கோவை புகைப்படம் எடுத்து அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் அனுப்பி விடுவாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க பார்த்து சொந்தக்காரங்களும் அடுத்த நாள் ஊட்டிக்கு போகலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணுவாங்க அப்போ தங்கும் இடமெல்லாம் வசதி குறைவாக இருக்கும் அதனால் தான் இன்னும் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட் கட்டிக்கிட்டு இருக்குறாங்க அந்த மாதிரி போக்குவரத்தும் மலைகளில்லாம் நிறையா குண்டு குழியிலாம் இருந்துச்சு இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்பெல்லாம் ஊட்டி வந்து சிறப்பாக இருக்குது இதனால் தான் வசதி நிறையா தான் இருக்குது ஊட்டியில் எல்லாம் போதுமான அளவுக்கு வசதிகள் இருக்கிறது இருக்கும் இந்தளவுக்கு தான் நம்ம இருக்குது ஊட்டி இன்னும் பல சுற்றுலா பயணிகளை இழுக்கும் செயல்பட்டு செயல்படுகிறது நிறைய ஊட்டி கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றுலா பயணிகளுக்கு வர வர வர வர இன்னும் அவங்களுக்கு எங்கரேஜ் ஆகி இன்னும் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி அவங்களுக்கு தேவை போதுமான வசதி பண்ணிக்கொடுப்பாங்க அதனால தான் ஊட்டி வந்து நல்ல பாதுகாப்பான இடம் மற்றும் சுற்றுலா தலங்களில் மிக சிறந்தது ஊட்டி